எங்கள் இஸ்லாமிக் இதில் கொழந்தை பிறந்தால் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாள் வைப்பாங்க அபபுறமா மஸ்ஜிதில் மசூதி இது மசூதி ஓதுவாங்க அப்போ வந்து கொழந்தைக்கி பேர் வைப்போம் அப்புறம் கொழந்தைக்கி பேர் வைப்போம் அப்புறமா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நாற்பது நாளுக்கு அம்மாவும் கொழந்தையும் எங்கேயும் வெளியில அனுப்ப அனுப்பக்கூடாது இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாளுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க அம்மாக்கும் கொழந்தைக்கும் அப்போது அதுக்கப்புறமா தான் வெளியிலே போகணும் அது ஏன் போகக்கூடாதுனா அப்படி நாற்பது நாள்குள்ளே வெளியில வந்தாங்கனால் அம்மாக்கும் கொழந்தைக்கும் திருஷ்டிபட்டுடுன்னு ஒரு ஐதீகம் அண்டு அப்புறமா வந்து மூணு மாதத்துக்கு கொழந்தையோட கழுத்து நிற்கும் அப்புறமா நாலு மாதத்துக்கு கொழந்த வந்து தவழ ஐ மீன் நா நாலு மாதத்துக்கப்பறமா கொழந்த வந்து சிரிக்கும் நாங்கள் பேசுவது பார்க்கும் அப்புறமா கு விளாடும் கத்தும் அது அப்புறமா நாலு மாதத்துக்கப்பறமா கொழந்த த த த தவழ ஆரம்பிக்கும் அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் ந எங்கள் இஸ்லாமிக்லையும் இருக்குது